மேற்கு தொடர்ச்சி மலைதான் நான் பார்த்த ரொம்ப சுவாரஸ்யமான மலை அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பட் அது கொஞ்சம் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அங்கே தண்ணி சாப்பாடு அந்தமாதிரி வந்து ஃபெசிலிட்டீஸுமே இல்லாம இருந்துச்சு பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வியூவ் நம்ம அங்கே போய்விட்டு அங்கே இருந்து பார்க்கறதுக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஏறுறதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு